ஹலோ ஸ்கின் டாக்டர் அமலாங்களா நான் காசன் வான்ட்றாம்பாளையத்துலிருந்து பேசுகிறேன் எனக்கு தோல் சம்ம எனக்கு தோல் சம்மந்தமான இந்த டிசீஸ் வர மாதிரி இருக்குது தேமல் அப்புறம் முகப்பரு இதெல்லாம் வருது இதுக்கெலாம் என்ன சொல்யூஷன் ம் சரிங்க சரிங்க கத்தாழை ஏற்கனவே தடவி பார்த்தேன் அது போகிற மாதிரி இருந்தாலும் லாஸ்ட்டு கட்டத்துக்கு வந்து திரும்பி அப்படியே முகப்பரு அதிகமாகிடுது சரிங்க ம்